ஹலோ எஸ்ஆர்எஸ் ட்ராவல்ஸ் ஆ குடு குட் ஆஃடர்னுன் மேடம் ஹலோ எஸ்ஆர்எஸ் ட்ராவெல்ஸ் தானே குட் ஆஃடர்னுன் மேடம் ஒன்றும் இல்லை மேடம் நான் இப்போ நான் ஒரு ஃபேமிலியாக ஒகேனக்கல் டூர் போகலாம்னு இருக்கோம் அதற்கு என்ன ஒரு கார் வந்து புக் பண்ணணும் ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் மெம்பர்ஸ் போகறமாரி வித்தி வித் வித் ஏசி தான் ஏசி ஏசி தான் கம்பல்சரி ஸோ சம்மருன்றதுனால ஏசியே வந்து கம்பல்சரி வேணும் ப்ளஸ்ஸு அந்த டூரிஸ்ட்டு அந்த ப்ளேஸில் வந்து நிறைய சுற்றி காட்றமாதிரி கைடன்ஸ் கைடன்ஸ் வந்து யார் நீங்கள் ப்ரிப்பர் பண்ணாலும் சரி இல்லை டூர் கைடன்ஸ் எங்களுக்கு வந்து கண்டிப்பாக தேவைப்படுது ஏன்னா அங்கே சுற்றி பார்க்குறத்துக்கு நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ஒகேனக்கல் போகறோம் ஸோ கைடன்ஸ் அங்கே வந்து கைடன்ஸ் பண்ணுறத்துக்கு எங்களுக்கு ஒரு ஆள் தேவை சரிங்களா அங்கே மோஸ்ட்லி சுற்றி பார்க்குறது என்னமாதிரியான ப்ளேஸ் இருக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு

இல்லை இல்லை நீங்கள் தான் நீங்கள் தான் நீங்கள் தான் எங்களுக்கு நியூ நான்

ஓகே அவ்வளோ தான் நைட்டு நைட் சுற்றி பார்க்க ஒன் டே ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும் அங்கேயே அங்கே தான் ஸ்டே ஒன் டே ஸ்டே அடுத்த நாள் வந்து வர்றமாதிரி சரிங்களா

ஓகே மேம் ஓகே மேடம் அது ஒன்று ஒன்றும் இல்லை நாங்கள் வந்து நேரில் வந்து பேசிக்குறோம் சரிங்களா ஆ ஓகே தேங்க் யூ